அருகிலுள்ள கிராமங்களுக்கு நான் அதிகம் கிராமம் எல்லா கிராமங்களுக்கு நடை பாதை போய்ட்டு காய்கறி விற்பனை ஆடு மாடு பேசுறது பல கிராமங்களுக்கு போய் இதேமாதிரி பலமுறை சென்று அருகிலுள்ள கிராமங்களுக்கு போய் சென்று சென்று வருவேன் அதில் ஆடு மாடு மக்கள் அனுமதியும் பெற்று போய்ட்டு காய்கறி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா காய்கறிகள் பல போய்ட்டு அந்த கிராமங்கள் சொல்லிவிட்டு இதுவும் சொல்லிவிட்டு வருவேன் அதனால பல கிராமங்களுக்கு நல்லது செய்தேன் உங்களுடைய சொல்லிட்டு வருவேன் அதனால எங்களுக்கு எந்த ஒரு கிராமங்களும் பக்கத்தில் மூணு நாலு கிராமம் இருக்கு நாலு கிராமத்துலேயும் போய்ட்டு இதே மாதிரி சொல்லிவிட்டு வருவேன் இது வந்து ஒரு வேலை அதோடு கிராமங்களில் அதிகம் நகர்ப்புற கிராமங்களில் போய்ட்டு வர்றது நல்லது ஆடு மாடு விலங்குகள் காய்கறிகள்